ஆக்ஷுவலாக தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் அவர்களோட கலாச்சாரத்தை பாரம்பரியத்தை எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னா இம்பார்ட்டானா பெஷ்டிவல் டைமில் பெஸ்டிவல் டைமில் அவங்க வந்து அவங்க ஆக்ஷுவலாக கட்டுற ஸாரி அவங்க நம்மளுக்கு உணவு அந்த கொடுக்குற முறை இதிலியே அவங்க வந்து அழகாக வெளிப்படுத்துவாங்க நம்மளோட தமிழ்நாட்டோட கலாச்சாரத்தை அதையும் தாண்டி பொங்கல் டைமில் நம்ம சூரியனை வணங்கிட்டு இதில் அந்த காலத்திலேருந்தே தமிழ்நாட்டில் அந்த காலத்திலேருந்தே இந்த மாதிரி விஷயோலாம் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க ஸோ இந்த மாதிரி பொங்கல் தீபாவளி இந்த டைமில் எல்லாத்தையுமே நம்ம கடவுளை கும்பிட்டு அந்த ஃபெஸ்டிவலை ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இது எல்லாமே தமிழ்நாடோட கலாச்சாரத்தை வந்து நம்பளுக்கு காட்டுது அதையும் தாண்டி இப்போல்லாம் நிறையா ஃபுட் ஃபங்க்ஷன் இருக்குது அதில் வந்து நம்மளோடய தமிழ்நாட்டில் இதுக்கும் முன்னாடி என்னென்ன மாதிரியான உணவு பழக்கம் முறைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த விழாவில் வந்து அவங்க அழகாக சொல்லுறாங்க மற்றது டான்ஸ் பொறுத்த வரைக்கும் பரதநாட்டியம் பரதநாட்டியம் அவங்க கொடுக்கற நடனமே நம்ம தமிழ்நாட்டோடய கலாச்சாரத்தை அவ்வளோ அழகாற்றலாக வெளிப்படுத்தும்